ரயிலை பற்றி விவரிக்க முடியுமா ரயில் வந்து என்ன அப்படின்னா ரயிலில் போகும்போது வந்து அந்த சவுண்டு வந்து இருக்கை ப படுக்கிறத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அதுமாதிரி இப்போ கடக் கடக்குன்னு பஸ்ஸில் போகிறமாரி தூக்கி போட்றதோ இது பண்ணுறதோ அந்தமாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து இந்த கடக் கடக்குன்னு மட்டும் இந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டுயிருக்கும் மற்றபடி ட்ரெயினில் போறது வந்து ஸ்மூத்தாக போகும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்